போக்குகள் பார்த்தா இந்த யூடியூப்ஸ் ஃபேஸ்புக் அது மாதிரி ஆன்லைன் இதுலாம் நிறையா பைக்ஸ் வீடியோஸுலாம் பார்த்து நிறையா அனுபவங்களை கத்துப்பேன் அதை பார்க்க பார்க்க எனக்கு நிறையா ரொம்பப் பிடிக்கும் ஆனால் அதுலேருந்தும் நிறையாவும் கற்றுக்குவேன் பைக்கில் வந்து அது மாரி குரூப்ஸுலாம் நிறையா ஜாயின் பண்ணிக்குவேன் பைக் குரூப்ஸில் அதில் வந்து ட்ரைனிங்ஸும் கொடுப்பாங்க ஸோ பைக் ரேஸுனா எப்போ போவோம் போவோம் எப்போப்போ போகலாம் அப்படிலாம் அதுலாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறப்போ போய்விட்டு பார்க்குவேன் பார்க்கறப்போ ஜாலியாகவும் இருக்கும் அவங்கள்ட்டேர்ந்து நிறையாவும் கத்துப்பேன் அதில் அப்போ வந்து ட்ரைனிங்ஸும் நிறையா கொடுப்பாங்க சில குரூப்பில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க சில குரூப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க சில குரூப்பில் நம்ம கூட இருந்து கூட சொல்வாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்லாம் அதலாம் கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்டருந்து நிறையா கத்துக்கிட்டு எனக்கு வந்து லடாக் போகணுன்னு ஆசை ரொம்ப தூரம் அதெல்லாம் அதுக்குலாம் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் நிறையா எடுத்திருக்கேன் எடுத்துக்குன்னு போகணும் இப்போதிக்கு ட்ரைனிங் தான் போய்ட்டுருக்கேன் ட்ரைனிங் தான் நிறையா அங்கே எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் ப்ரேக் போடணும் எப்படி எப்படி ஸ்க்லச் உடணும் எந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போகணும் அந்த மாதிரி நிறையா ட்ரைனிங் நிறையா அந்த இதுலாம் கற்றுக் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக அந்தக் குரூப்பில் தான் நிறையா மெசேஜு வரும் எப்போப்போ என்னென்ன இது அந்த மாதிரிலாம் வந்து குரூப்பில் மோஸ்ட்டாக போட்டுருவாங்க ட்ரைனிங் இப்போது இன்னைக்கு சண்டே மார்னிங் அப்புடின்னா அன்னைக்கு நம்ம போய்விட்டா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சில குரூப்பில் வந்து ஃப்ரீயாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க சில இதில் வந்து காசும் இருக்குது அகாடமியும் ஸோ அது மாரி மோஸ்ட்டாக நான் நிறையா யூடியூப் இந்த சோஷியல் மீடியாஸுலாம் பார்த்து தான் நிறையா கற்றுக்கிட்டு இது மாதிரி நிறையா குரூப்லேயும் இருக்கேன் ஸோ அப்படி தான்